சார் டிஎன் பாளைத்துல இருந்து பேசுகிறங்க ஆ சார் நான் ஒரு ஓல்சேல் கடை ஒன்னு தேடிட்டுக்கிறேங்க ஓல்சேலு டீலர் தானங்க சார் நீங்கள் காய்கறி டீலர் தானே சாரு நான் வந்து டிஎன் பாளைத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரமிக்க போகிறேங்க வெஜ்ஜு ஹோட்லு அதுக்கு காய்கறியெல்லாம் கொஞ்சம் வேணுங்க சார் காய்கறி என்ன ஏ ஒன் குவாலிட்டியில வேணும்ங்க ஏ ஒன் குவாலிட்டியில வேணும்ங்க நம்ம கிட்டுந்து என்னென்ன காய்கறி என்னென்ன மாதிரி காய்கறி இருக்குங்க சார் சரிங்க ஆடி மாசம் ஓபன் பண்ணுறமாரி ப்லானிங்க சார் சரிங்க சரிங்க சார் எப்படிங் சார் டோர் டெலிவெரிலாம் அவைலபுலுங்களா சேரி சரிங்க எப்படி சார் டோர் டெலிவெரிக்கு எதா அமௌன்ட்டு கிமௌன்ட்டு கொடுக்கறமாரி இருக்குங்களா இல்லை நீங்களே இப்போ நாங்கள் ஆட்ரு பண்ணா போதும் நீங்களே கொண்டு வந்து இறக்கிருவிங்களா சரிங்க

சேரி ஓகே ஓகேங்க இப்போ வந்து நம்பளுக்கு எப்படி எல்லா ஏ ஒன் குவாலிட்டிங்களா எங்கிருந்து அதாவது செகண்ட் குவால்ட்டி கீல்ட்டி எதோ வருங்களா

சரிங்க ஆ ஆ

சரி சரிங்க சரி நம்பளுது அட்ரஸ் எங்கேங் சார் ஆ சரிங்க பேமண்ட் மெத்தடுலாம் எப்படிங்க மாசம் மாசம் கொடுக்கற மாதிரிங்களா தவணை முறையில கொடுக்கற மாதிரி இருக்கா சரிங்க சரிங்க சரிங்க ஓகேங்க ஓகேங்க சரி ஓகே ஓகே நான் அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க நான் வந்து ஆபிஸில் வந்து நேரில் பார்க்கறங்க ஓகே ஓகே ஓகேங்க ரொம்ப நன்றிங்க